ஹலோ மாமன்ஸ்ஸா அவங்க அந்த சோப் ப்ரொடெக்டில் சேல்ஸ் பண்ணலான்ருந்தோம் ஆனா அது கரெக்ட்டாக இல்லை ப்ளீஸ் நீங்கள் அதை யாரும் வாங்காதீங்க என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம எல்லாருமே குட் தான் வரும்னு நினச்சோம் பட் பேட்டாக வந்துருச்சு அந்த ப்ராடெக்ட்